ஆமாம் ஃபர்னிச்சரு கடை தான் வச்சுருக்கோம் உங்களு ஆ எ எல்லாமே நல்ல பொருள் இருக்குது எங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது என்னென்னப் பொருள் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள்

எவ்வளோ விலையில வேணாலும் உங்களுக்குப் பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் அது மாதிரி இருக்குது ரேட்டு இங்கே என்ன ஒரு லட்சம் ஐம்பதாயரம் சரி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போட்டுத் தாரோங்க ஆ சரிங்க ஆ ச ம் சரிங்க சரி ஐம்பதாயிரத்துலையே தேக்கு கட்டில் நல்லதா இருக்குங்க நல்லதாக வந்து வாங்கிக்க வேண்டிய தான் ஃபங்க்ஷனுக்கு என்ன வேணுமோ அவ்வளோ பொருளும் இருக்குது வாங்கிக்கிலாம் சோபா பீரோ கட்டிலு மெத்தை க்ரைண்டர் மிக்சி எல்லாமே இருக்குது இல்லை ஆ ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்குது ரேட்டு ஐம்பதாயிரத்துலேந்து இருக்குது ஒரு லட்சம் வரைக்கும் இருக்குது உங்களுக்குப் பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் பத்தாயிரத்துக்குள்ளே வருங்க ஆமாம் சரிங்க சரிங்க பட்ஜெட்டு பட்ஜெட் எவ்வளோ சரிங்க பட்ஜெட் எவ்வளோ இதில் பட்ஜெட் பட்ஜெட் எவ்வளோக்குள்ள வேணுங்க சரி சரிங்க சரிங்க சரிங்க ஒரு லட்ச ரூபாக்குள்ள எல்லாம் வாங்கிக்கிலாங்க

ஆ சரிங்க ஆ சரிங்க சரிங்க ம் சரிங்க பொருள்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்குப் பிடிச்ச மாதிரியே எடுத்துக்கலாம் ஒரு லட்சன்னா எழுவத்தஞ்சாயிரம் எண்பதாயிரத்துக்குள்ளக் கூட எடுத்துக்கலாம்

சரிங்க ம் சரிங்க சரிங்க சரி வே வாங்க வாங்கிக்கிலாம் வாங்க